கடலூர் மாவட்டத்தில் வந்து உள்ளூர் பாதுகாப்பு வந்து கொஞ்சம் சீராக தான் இருக்குது போலீஸ் வந்து சில பிரச்சின நடக்கிற இடத்துல சில சில இடத்துக்கு விரைவாக வந்துடுறாங்க பிரச்சினைய வந்து அதிகமாக ஆக்காது முடித்து பாதுகாப்பாக கொடுத்துர்றாங்க எந்த ஒரு அடிதடி போகாது எல்லாத்துக்கும் சில இடத்துல லேட் ஆகுது சுற்றுசூழல் மாசடையாமல் இருக்கிறதுக்கு வந்து மரம் செடி அதுமாதிரிலாம் வளர்க்குறாங்க அதுமட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் வாரத்துக்கு வந்து குப்பையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி துப்புரவு பணியாளர் வெச்சு அப்பப்போ மட்கும் குப்பை மட்காத குப்பை அதெல்லாம் எடுத்து வெளியேக் கொண்டுப் போய் போட்டு தெருவை எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறாங்க